ஆ சொல்லுங்கள் இது ஏசி மெக்கானிக் பண்ணுறவங்களா ஆ ஏசி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சி இது கம்பர்ஸர் எல்லாம் வந்து டஸ்ட்டாக இருக்குது சரியாக காற்று வர மாட்டேங்குது நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி தர்றீங்களா நாங்கள் பாண்டிய நகர் திலகா நகர்லேருந்து பேசுகிறோம்

அது ஒரு ஒன் இயர் இருக்கும்

நீங்கள் தான் வந்து மாற்றி கொடுத்திங்க நீங்கள் தானே சர்வீஸ் நம்பர் பண்ணி கொடுத்திங்க ஆ இல்லைக்கா பண்ணல இல்லை பண்ணலங்க

ரெண்டு நாள் ஏசி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் உடனே இன்னைக்கு வந்து பாருங்களேன் அப்படியா அப்போ நாளைக்கு வந்து பண்ணி தந்துடுறீங்களா ரெண்டு நாள் வெயிட் பண்ண முடியாது ஏசி இல்லாமல் வெயிலுக்கு ஆ சரிங்கக்கா எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவீங்கள் ம் சரிங்கக்கா